விவசாயத்தை பற்றி பேசுங்க இன்றைக்கி ஒரு நெல்லு நட்டு நாற்று விட்டு அது பயிர் பண்ணி கொண்டு வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இப்போ ஒரு நெல்லை வந்து அதை ஊற வச்சி அதெல்லாம் போட்டு நாத்து விட்டுறதால எங்களுக்கு வந்து இந்த எலி காட்டில் எலி தொல்லை எலி பாம்பு இதெல்லாம் வெட்டும் இதெல்லாம் சலித்து இதெல்லாம் மருந்தடிச்சு இதை வெளியாக்கி வரதெல்லாம் எங்களுக்கு நஷ்டமாக வருது அப்படி பார்க்கக்குள்ள கவுர்மெண்டுல அதில் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லை ஒரு பயிர் லோன் தர மாட்டுறாங்க இல்லை ஒரு மானியம் தள்ளுபடியும் ஒரு ஒரு மானியம் லோனும் கொடுப்போம் நெல்லுக்கு சில்லு அப்புடின்னு அதுவும் கொடுக்க மாட்டுக்கிறாங்க அதுதான் இந்த மாதிரி ஒரு நிவாரணம் மாதிரி எதாது கொடுத்தாங்கன்னா ஏதோ பயிர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் எதுவுமே கிடையாது அதை நெல்லு நட்டு வெளியாகிறதுக்குள்ளே கடன்காரனாக தான் ஆகுற மாதிரி ஆகுது அது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்ட செலவாக ஆயிருச்சு ஒன்றும் பண்ண முடியலைங்க அது கவுர்மெண்டு வந்து எதுவும் ஒரு பயிர் லோனு கொடுப்போம் அப்புடின்னு கொடுக்க மாட்டுறாங்க அப்படி ஒரு லோனு கொடுத்தாலும் முன்ன நிற்கிறவங்க அந்த காசை வாங்கி சாப்பிட்டுர்றாங்க அப்படி முன்ன வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கற மாதிரி வரும் ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னாலும் பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை கொடுக்கறாங்க இதில் நாங்கள் என்னாத்த லாபத்தை கண்டோம் சொல்லுங்க அப்புறம் எப்படி இந்த ஏழைகள் பா வந்து கா முன்னுக்கு வர்கிறதுக்கு வழி கடன்காரனாக தான் ஆகணும் அப்புடில்லாம் கெவுர்மெண்டு அது என்னென்னு கண்டுக்க மாட்டேங்குது அந்த லோனு கொடுக்கக்குள்ள பயிர் லோனு சொல்கிறாங்க அதில் பாதி எடுத்துக்கிறாங்க அது ஒரு நெல்லை வி மழை அடித்து புயல் அடித்து அந்த பயிரு வீணாய் போயிடுச்சுனா நிவாரணோங்கிறாங்க அதில் பாதி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ இதில் என்ன இருக்குது காசு வர்றதுக்கு வழி இல்லை எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமான தொழில் வந்து இந்த விவசாயம் தாங்க அதுக்கு ஒரு லோனு கொடுத்தாங்கன்னா சரியாக இது படிசா இது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு என்னோடய குற சொல்கிறேங்க பயிரை பற்றி பேசுகிறதில்ல அது கவுர்மெண்ட அது ஆளுங்க வந்து எதிர்பார்க்கறாங்க அது வந்து எதிர்பார்த்து அவங்க வந்து இப்படி செய்யணும் இப்படி போகணும் நம்ம இந்த மக்களுக்கு இப்படி இந்த காசு போய் சேரணும் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் வந்து அதை இது பண்ணி பார்க்க மாட்டுறாங்க ஏதோ லோனு கேட்டோமா லோனு இல்லை இது அதுக்கெலாம் பயிர் கடனெலாம் இல்லை அதை வட்டி அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு போயிடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் அதை போய் எடுக்க முடிலங்க கவுர்மெண்டு வந்து அது ஒரு உதவி பண்ணால் செய்யலாம்